எங்கள் தாத்தா வந்து ராயல் இண்டியன் ஆர்மியில் ஒர்க் பண்ணவரு எங்கள் அப்பாவும் ஆர்மியில் ஒர்க் பண்ணவரு நானும் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறேன் என் பையன் ரெண்டு பசங்க இருக்காங்க அவங்க எங்கள் அப் எங்கள் அண்ணருக்கு ரெண்டு குழந்தைங்க அவங்க வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறாங்க எங்கள் தம்பியும் ஆர்மியில் ஒர்க் பண்ணுறான் ஒர்க் பண்ணி இப்போ தான் ரீசன்ட்டாக ரிட்டைர்ட்டாகி வந்தாப்படி எங்கள் எங்கள் பசங்க ரெண்டு பேரும் டிகிரி படிச்சுட்ருக்காங்க ஒருத்தன் படிச்சுட்ருக்கான் ஒருத்தன் படித்து முடிச்சுட்டு வேலையை தேடிட்டுருக்காங்க எங்கள் வீட்டில் வந்து ஹவுஸ் ஒய்ஃபு எங்கள் எங்கள் குடும்பமே ஆர்மி குடும்பம் தான் அதாவது மூணு பரம்பரை எங்கள் நானே மூணாவது தடவ ஏன் பையன் ஆர்மிக்காக டிரை பண்ணிட்டுருக்கான் இப்போது ஒரு முறை செலெக்ஷனுக்கு போயிட்டு அக்னிவீல் ஸ்கீமில் செலெக்ட்டாகி அவ கொஞ்சம் ஏதோ பிரச்சினையால ரிஜெக்ட் ஆயிட்டாப்படி அடுத்த கட்டமாக முயற்சி பண்ணுவோம் சே இண்டியா இந்தியாவுக்காக தேசத்துக்காக நாலாவது தலைமுறை போய் சேர்ணுன்றது எங்களுடைய குடும்பத்தோடய ஒரு விருப்பம் அதோடய எங்கள் அடுத்தவன் எங்கள் தம்பி எங்கள் நான் நாங்கள் வந்து எங்கள் தம் அண்ணன் எங்கள் தம்பி ஆர்மி போகிறம் வேறு வேலை பண்ணுறாப்புடி எங்கள் அண்ணன் இது கண்டெக்ட்ராக ஒர்க் பண்ணுறாப்புடி அவங்களுக்கும் ரெண்டு பசங்க அவங்க குடும்ப எல்லாம் இப்போ கூட்டு குடும்பமாக இருந்து பிரிஞ்சுருக்குறோம் ஸ்ப்ளிடாயிருக்குது எங்கள் ப பெரிய குடும்பம் தான் நல்ல சந்தோஷமாக போயிட்டுருக்குது வா வாழ்க்கை அவ்வளோ தான் இன்னும் நே இது சேவை பண்ணனுன்ற ஒரு இது தான்